குழந்தைகளுக்கு தேவையான நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்சை நான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஆடர் செய்தேன் அதை நாங்கள் உணவகத்தில் நானும் என் கணவரும் சாப்பிட்டுவிட்டு குழந்தைகளுக்கு தேவையான சிக்கன் நூடுல்சை வாங்கிக்கொண்டு வந்தோம் அதாவது மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு தேவையானதை கேட்டு நாங்கள் வாங்கி வருவது வழக்கம் அது போல் நாங்கள் மாமூலாக போகும் கடையிலிருந்து வாங்கிக்கொண்டு வந்தோம் வந்து குழந்தைகளுக்கு டியூஷனில் இருந்து வரும் வந்த பிறகு அவர்களுக்கு அதை தேவையானதை பிரித்து கொடுத்தோம் ஒரே துர்நாற்றம் வீசியது என்னடா இது நாங்கள் அங்கு பார்க்கும் போது நன்றாக தான் இருந்தது இப்பொழுது இப்படி இருக்கிறதே என்று குழந்தைகளுக்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடைக்காரனிடம் தொடர்பு கொண்டோம் இது மாதிரி நீங்கள் கொடுத்த நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஒருமாதிரி வாசனை வருகிறது எங்களுக்கு ஏன் இது மாதிரி கொடுத்தீர்கள் என்று நாங்கள் கேட்டதற்கு அவர்கள் தங்கள் த தவறை உணர்ந்து கொண்டு சரி நாங்கள் உங்களுக்கு தேவையானது வேறே ஆடர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை வேறே உங்களுக்கு உணவு எதாவது வேணுமென்றால் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தயார் பண்ணி வைக்கிறோம் நீங்கள் வந்து கொண்டு வந்து வாங்கிக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சரி என்று நாங்கள் குழந்தைகளிடம் என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் எங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேண்டாம் வேறே எதாவது டிஃபன் ஐட்டம் இருந்தால் வாங்கிக்கொண்டு வாருங்கள் என்றார்கள் நாங்களும் கடைக்காரனிடம் தெரிவித்தோம் அவரும் ரெடி பண்ணி வைத்திருந்தார் அதை வாங்கிக்கொண்டு குழந்தைகளிடம் கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்தோம்